இப்போல்லாம் போனுங்களில் வந்து நிறைய நிறைய யூடியூப்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க கூகுள்பே வச்சுன்னுங்குறாங்க படம் பார்க்குறதுக்கு வச்சுன்னுங்குறாங்க வீடியோ கால் வச்சுன்னுருக்குறாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து பட்டன் செல்லு தான் வச்சுன்னுருந்தோம் ஏதோ ஒரு கால் வரும் பேசுவோம் நாங்க கால் பண்ணுவோம் அவங்க பேசுவாங்க அப்படிதான் போயிட்டு இருந்தது இப்போதான் நிறையா ஃபோனில் வந்து நிறைய வருது ஃபோன் ஃபோனில் உட்காந்துக்கின்னு படம் பார்த்துன்னு இருக்கிறாங்க படம் பார்த்த உடனே உடனே அவங்களுக்கு என்ன வருதோ உடனே பாட்டு கேட்குறாங்க பாட்டு பார்த்த உடனே மறுபடியும் சீரியல்லாம் வருதாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறாங்க போனில் பணம் போடுறாங்க இங்கேருந்து அவங்க அனுப்புகிறாங்க அங்கேருந்து அவங்க இங் இந்த செல்லுக்கு அனுப்புகிறதும் இவங்க அந்த செல்லுக்கு அனுப்புறதுமா இருக்குது இப்போ செல்லில் அ அப்போ ஃபோன் பேசும்போது எல்லா படமும் பார்த்துன்னு உட்காந்துக்குறாங்கோ பேசுகிறாங்க எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்கோ இதுவெல்லாம் போது எல்லோருக்கும் அனுப்பிடுறாங்கோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்லுலியே அப்படியே அனுப்பிடுறாங்கள்

இப்போ இது மாதிரி போ என்னமோ இப்படி வச்சுக்கின்னு பார்க்குறாங்களே மூஞ்சு எதுர்க்க ரெண்டு பேரும் வா நம்ம வாட்ஸ்அப்பில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவெல்லாம் எடுக்குறாங்கோ அதான் செல்லில் நாங்கள் வெ நாங்கள் வந்து அந்த காலத்தில் பட்டன் செல்லு தான் நாங்கள் பயன்படுத்துனோம் இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த செல்லு வந்த பிற்பாடு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்கோ